இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து கோழிக்கொண்டை வச்சுருக்கோம் கோழிக்கொண்டை பூவை வந்து நாங்கள் கிலோ கணக்கில் பூக்கட்டுறாங்கள்ல மாலை கட்டுற இடத்துல வந்து அங்கே கொடுப்போம் கிலோ வந்து எழுபது எண்பது அந்த மாதிரி சீசனுக்குத் தகுந்த மாதிரி விற்பாங்க அதுக்கப்புறம் வந்து சாமந்தி பூ இந்த பொங்கல் அந்த ஜனவரி அதாவது டிசம்பர்லிருந்து ஆரம்பிச்சுரும் அந்த டைம்லெலாம் சாமந்தி பூவை வந்து தோட்டத்தில் விளைய வைக்கும்போது அதிலயும் வந்து நல்லா சேல் ஆகும் அந்த டைமில் பழங்களெனு பார்த்திங்னா பெருசாக இல்லை இந்த மாம்பழம் பலாப்பழம்தான் அதுவந்து எங்களோட தேவைக்குப் போக நாங்கள் கிலோ கணக்கில் விற்போம் மா மரம் பலா மரத்தெல்லாம் குத்தகைக்கு விட்டிருவோம் ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக கொடுத்துட்டு அவங்க தேவைப்படும்போது அவங்க அறுத்துவிட்டுப் போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து காய்கறிகளை ஏதாவது விளைவிப்போம் பாவக்காய் புடலங்கா அப்புறம் செடி மிளகாச்செடி அதெலாம் நாங்கள் வந்து விற்கிறதில்ல எங்களோட வீட்டு தேவைக்கு நாங்கள் அதை வச்சுப்போம் அதுக்கப்புறம் வந்து வேறு சின்ன சின்னப் பூக்கள் இருக்குமெல குண்டுமல்லியெலாம் வந்து பயிரிடுகிற அளவுக்கு இருக்காது அதாவது விற்கிற அளவுக்கு இருக்காது எங்களோட தேவைக்கு இப்போ நாங்கள் வெளியில் போய் வாங்கத் தேவையில்ல எதுனாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறத பறிச்சு நாங்கள் ஒரு பங்ஷன் போகிறதா இருந்தாலும் இல்லை சாமி படத்துக்கு போடுகிறதா இருந்தாலும் நாங்கள் வந்து வெளில வாங்காமல் எங்களோட தோட்டத்திலருந்து பறிச்சு நாங்கள் வச்சுப்போம் நாங்கள் அதிகமாக வெளியில் சேல் பண்ணுறதுனா அந்த கோழிகொண்டை சாமந்திப்பூ அப்புறம் மாம்பழம் பலாப்பழம் இதுதான் பண்ணுவோம்